ஹலோ ஹாய் இந்தியன் பேங்க் மேனேஜுருங்களா இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த அக்க அக்கவுண்டு ஓபன் பண்ணணுங்க அதுக்கு வந்து என்னென்ன புரூஃபெல்லாம் கொண்டு வரணுங்க ஓகே ஆ ஆ ஓகே ஆ ஆ அப்படிங்களா ஆ ஆ சரி சரிங்க அப்புறம் வந்துங்க ஜீரோ பேலன்சுங்களா இல்லை எதுவும் பணம் எதாவது கட்டணுங்களா

ஐநூறு ஆ சரிங்க ஆ ஓ ஐநூறு ருபா கம்மியாக இருந்தால் ஃபயின் போடுவாங்களா அப்புறம் அந்த மாதிரி அதை அக்கவுண்ட்டில் எடுத்துக்கலாங்களா இல்லை இந்த இது ஏடிஎம் போட்டு எடுத்துக்கலாங்களா

அப்படிங்களா ஆ அதுதாங்க எந்த ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க

ஆ ஆ ஆ ஓகே அப்போது ஆ ஃபோட்டாே ஏதாச்சும் வேணுங்களா ஆ ஆ அப்புறம் வந்துங்க அதுதான் என்னாத்தை இன்றைக்கு வர்றதா நாளைக்கு வர்றதா என்னாத்தை எததை எடுத்துக்கணும் அதனாலதான் கேட்டேங்க ஆ ஆ ஓகேங்க ஆ அக்கவுண்டு இருக்கிறவுங்க யாராச்சும் வேணுங்களா சார் சைன் பண்ணுறதுக்கு சரிங்க ஆ ம் சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் ஆ சரிங்க சார்